இந்திய கல்விமுறை அப்படின் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் கல்வி வந்து க அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய கல்வி வந்து தரமானதாக இருக்குது ஆனால் பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கில வழி கல்வி பயின்றவங்க உயர் கல்விக்கு போகும்பொழுது தமிழ்வழி தமிழ்வழி படித்தவங்களும் ஆங்கில வழி படித்தவங்களுக்கும் வித்தியாசம் நிறையவே செய்து இருக்குது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆங்கிலத்தில் பேசும்பொழுது ஆங்கில வழியில் ஆங்கில வழில படித்தவங்க நல்லாவே வந்து ஆன்சர் பண்றாங்க ஆனால் தமிழ்மொழி மூலம் போனவங்க அவங்களால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்க முடியல அதுக்கு காரணம் அரசாங்கத்தால் எல்லா மொழியிலையும் முதல்ல தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி அப்படின் சொல்லி அரசாங் அரசாங்கத்தால் பள்ளி பள்ளிகளில் அந்த மொழியானது கற்பிக்கப்படணும் கற்பிக்கப்பட்டோம் அப்படின் சொன்னால் எல்லா மாணவர்களும் சிறந்து விளங்குவாங்க இப்போது ஒவ்வொரு மாணவரும் வீட்டில் எவ்வளவோ கஷ்டத்துலையும் பள்ளிக்கு வராங்க அவங்க பள்ளிக்கூடத்துல வந்து படித்து நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து படிக்கிறாங்க படித்து முடித்ததுக்கப்பறம் அவர்கள் பெற்றோர்களுக்கு அவர்கள் வந்து வறுமையிலும் இருக்கலாம் இல்லை வசதியானவங்களாகவும் இருக்கலாம் அவங்க வறுமையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக எதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க பட் தன் பட் தான் படித்த படிப்புக்கு அவங்க போகலை அவங்களுக்கு எந்த ஒ ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கு வேலையே இல்லாமல் அதிகமாக திண்டாடுறாங்க நம்ம இந்த ஊரில் கிடைக்கில அப்படிங்கிறதுக்காக நகரங்களுக்கு போகிறாங்க நகரங்கள்லேயும் அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப் படிக்க படித்ததுக்கான வேலைவாய்ப்பு இல்லாமலே போயிடுது இதனால் அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின் சொன்னால் அவர்களுக்கு வேலையில்லாத திண்டாடுறவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி க் டுக்கணும் அதற்கு தகுந்தமாதிரி கல்வியானது நம்ம நாட்டில் செயல்படணும் கல்வி அப்படின் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின் சொன்னால் கல்வி கல்வி பெற்றவங்க வந்து அதிகமான அதிகமாகவே இருக்கிறாங்க கல்வியை கல்வி இல்லாதவர்கள் குறைவாகதான் இருக்கிறாங்க எல்லோருமே நல்லா படித்திருக்காங்க அதனால் எல்லோருக்குமே அரசாங்கம் நல்ல வேலைவாய்ப்பை தேடி கொடுக்கணும் இப்போ நம்ம நாட்டில் வேலை இல்லாமல் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறாங்க அவங்க வெளிநாட்டிலையும் போய் அவங்க படித்ததுக்கு தகுந்தமாதிரி வேலை செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை ஏன்னா அவங்க அங்கே போய் என்ன அவங்க படு அவங்க படித்தது கம்ப்யூட்ராக இருக்கலாம் இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை மற்ற துறைகளில் படித்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதுமாதிரி ஒரு காலமும் அவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கில ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அந்த கல்விக்கான வேலை வாய்ப்பு தகுந்தபடி இருந்துச்சின்னு சொன்னால் அவங்க வேறு நாட்டுங்களுக்கு வேறு நாடுகள தேடி அவங்க போக வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அரசாங்கம் நல்ல முறையில் படித்தவங்களுக்கு நம்ம நாட்டுலேயே வேலைவாய்ப்புகளை தேடிக் கொடுக்கணும் அவர்கள் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இல் இன்மையை நீக்கி அவர்கள் வந்து மக் குடும்பத்தில் நல்ல ஒரு முறையில் சிறந்து விளங்குகிறதுக்கு அவங்களுக்கு தொடக்க தொடக்கத்திலிருந்தே அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம் மற்றபடி இந்த இந்த வட்டாரத்தை பொறுத்த வரையிலும் இந்த வட்டாரத்தில் மக்கள் அதிகமாக வந்து பேசக்கூடிய மொழி வந்து தமிழ்மொலிதான் மக்கள் இந்த மக்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே தமிழ்மொலிலதான் நல்லா வந்து பேசுகிறாங்க அப்போ ஆங்கிலத்தை வந்து இந்த இந்த வட்டாரத்தில் கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம் ஆங்கில வழி கல்வியை நமது கல்வியில் நொழைச்சி விட்டோம் அப்படின் சொன்னால் மக்க மாணவர்கள் வந்து நல்லா கல்வி பெரும் திறமையை பெறுவாங்க கல்வி பெ கல்வி பெற்றவர்களுக்கு நல்ல ஒரு நிலமைய நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் மற்றபடி அரசாங்க வேலைகள் இல்லாமல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மற்ற துறைகளிலும் அவர்களை வேலைக்கு அமர்த்தலாம் வேலைவாய்ப்பின்மையை நீக்கி அவர்களும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்குத் தேடி தரலாம் அரசாங்கம் வந்து இன்னும் நிறையா நிறைய நலதிட்டங்கள கொண்டு வந்து வேலைவாய்ப் இல்லாத நாடு அப்படிங்கிற ஒரு சமூகத்தை நம்ம நாட்டுக்குள்ளே உருவாக்கணும் அப்படி உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லோரும் செல்வ செழிப்போடு இருக்கலாம் இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரையிலும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேட்டுரில் தண்ணி இல்லை கர்நாடகாவில் தண்ணி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அங்கிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்க அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வறுமையில்தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து விவசாயம் இல்லாதனால் அவர்கள் வந்து இந்த கிராமத்தை விட்டுட்டு நகரங்களுக்கு கூட சில பேர் போய் பொழைக்கணுன்ட்டு போகிறாங்க அப்போ இடம் பெயர்வு நகருது இந்த இந்த கிராமத்தில் படிக்கின்ற பிள்ளைங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்கிதோ அங்கே மாணவர்களை கூட்டிகிட்டு அங்கேலாம் போய் போகிறாங்க போய் அங்கே போய் படிக்கிறதன் மூலம் படிக்க வைக்கிறாங்க ஒரு சில பேரு சில பேரு வந்து படிக்க வைக்காமல் வேலைக்கு அனுப்புகிறாங்க அதுமாதிரி இல்லை அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் அரசாங்கம் வந்து மக்களுக்கு என்ன அப்படிங்கிறத நிறைவேற்றி வைக்கணும் இப்போ தண்ணி இல்லாத பிரச்சனை நீங்குச்சின்னு சொன்னால் மக்கள் வந்து கிராமங்களில் அதிகமாக வாழ்வாங்க அப்போ அவங்களுடைய விவசாயமும் பெருகும் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் நல்ல முறையில் வேறு இடத்துக்கு இடம்பெயர்வு நகர்வாம ஒரு இடத்துலே இருந்து கல்வி கற்கக்கூடிய நிலமைய அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும் அவர்கள் வந்து அவங்கள் படிப்பதன் மூலமாக தொடக்க கல்வியை முடித்துட்டு அடுத்தது அவங்க உயர்கல்விக்கு போகிறாங்க உயர்கல்வியில் வந்து அதிகமான மார்க் எடுத்தால்தான் அவர்கள் மேல்நிலை கல்விக்கு போக முடியுது அவர்கள் உயர்கல்விலேயே நல்லா படிக்கிறதுக்குத் தேவையான வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுதான் இருக்குது இன்னமும் அரசாங்கம் வந்து நிறையா செஞ்சு கொடுக்கணும் மாணவர்களுக்கு அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்கு வசதிகள் அதிகமாக செஞ்சு கொடுக்கணும் போக்குவரத்து வசதிகள் வந்து இங்கே அதிகமாகவே இல்லை இந்த ஏரியாவை இந்த வட்டாரத்தை பொறுத்த வரையிலும் மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டிதான் பஸ் இருக்குது இந்த பேருந்துகள் பேருந்து வந்து அடிக்கடி வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னால் மக்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக மாணவர்கள் மற்ற இடங்களுக்கு சென்று பயில தேவையான பேருந்து வசதிகளை அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் இங்கே அரசாங்கத்தை நாங்கள் கொறை சொல்லலை ஆனால் அரசாங்கம் வந்து எந்த எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்கு ஆனால் வந்து சில அதிகாரிகளால்தான் இங்கே தேவையான அந்த பேருந்து வசதிகள் இந்த இந்த இந்த வட்டாரத்தில் இல்லை அதனால் எங்கள் ஊரில் வந்து பேருந்து வசதிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் வெளியில் சென்று கல்வி பயில கூடிய உரிமை தரத்தை அவங்க பெறுவாங்க அவங்க வாழ்க்கையிலயும் உயருவாங்க அதனால விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற இந்த கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புறத்தையும் தேடி செல்லக்கூடிய ஒரு அருமையான வெ வேலைவாய்ப்புகளை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும் மக்களும் வந்து அதுக்கு வந்து உடன் உடனுக்குடன் ஒத்துழைப்பு தந்து தந்து செயல்பட்டுச்சுன்னு சொன்னால் அரசாங்கம் எல்லாமே எல்லாமே செஞ்சு கொடுக்கும் அதனால வேலை இல்லாத திண்டாடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சோம்ன்னா மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து நான் விவசாயத்தில் எல்லாத்தையும் நொழைக்க விடாமல் கொஞ்சம் கல்வியிலேயும் மக்களை மாணவர்கள நொழைச்சி படிக்க வச்சால் இன்னும் நல்லா வந்து தொழில் துறையிலேயும் சரி எல்லா துறைகளிலும் முன்னேறும் நம் நாடானது முன்னேறும் இந்த ஏரியாவை பொறுத்த வரையிலும் இங்கே வந்து கொஞ்ச தூரம் பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தாண்டிதான் வந்து ஒவ்வொருத்தங்களும் எங்கே போகிறாங்க அப்படின் சொன்னால் கல்வியறிவு பெல பெற போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின் சொல்லி எடுத்துட்டோம்ன்னா தஞ்சாவூர் திருச்சி மற்றபடி இந்த இந்த சுற்றிலும் உள்ள க கல்லூரிகளை தேடிதான் போகிறாங்க மேல்நிலை வகுப்பு அப்படின் சொல்லும்பொழுது இங்கே திருக்காட்டுப்பள்ளி மெக்கேல்பட்டி இப்படி இந்த பகுதிகளுக்குச் செல்கிறாங்க மற்றபடி கல்லூரி படிப்பு அப்படின் சொல்லும்பொழுது வெளியில் வெளியில் உள்ள நகரங்களுக்கு செல்கிறாங்க அவங்க அங்கே போய் க கல்வி ப பெறுவதன் மூலம் பல்வேறு விதமான பயன்களையும் பெறாங்க அவங்க எவ்வளோ துறைகள் என்ன துறைகள் படித்திருந்தாலும் அவங்களுக்கு அவங்களால் அவங்களை அவங்களுக்கு வந்து அவங்களோடய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியல அதேமாதிரி அவங்க அந்த கல்லூரியில் கேட்கக்கூடிய ஆன்சருக்கு பதில் அவங்களால் சொல்ல முடியலை ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின் சொன்னால் அவங்களால அந்த நேரத்துக்கு அவங்களால அந்த கல்லூரிகளுக்குச் செல்ல இயலவில்லை காரணம் இங்கே பேருந்து வசதிகள் இல்லாமையால் அதனால் அரசாங்கம் இவர்களுக்கு தேவையான பேருந்து வசதிகளை செய்து கொடுக்கணும் அவங்க வந்து மேல்மேலும் வந்து கல்வி கற்கிறதுக்கு தேவையான திட்டங்களையும் வகுத்து கொடுக்கணும் இங்கே ரம்யா சத்தியநாதன் பாலிடெக்னிக் இருக்குது அப்புறம் பள்ளம் அதுக்கப்புறம் வந்து பெரியார் மணியம்மை அதுக்கப்புறம் துவாக்குடியில் வந்து எஸ்என்டி நிறையா திருவெறும்பூரில் அதுமாதிரி சரபோஜி சரபோ தஞ்சாவூரில் சரபோஜி காலேஜ் அதுக்கப்புறம் நிறைய காலேஜுங்க இருக்குது அங்கேல்லாம் வந்து ஏழை மாணவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்கள் வந்து நல்ல கல்வி பயில்வதற்கு தேவையான அவங்களுக்கு தேவையான தரத்தையும் அவங்க உருவாக்கி கொடுக்கணும் அதிகமான வந்து செலவில்லாமல் அவங்க படிக்கணும் ச ஃபீஸ் அதிகமாக அவர்கள் கேட்காத அளவுக்கு குறைவான ஃபீஸ் கேட்டு அவங்க படிக்கிறதுக்கு தேவையான அரசாங்கம் உதவி செய்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்க படிப்பு என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்பிற்குத் தேவையான தொழிலையும் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துச்சின்னு சொன்னால் நாடு நல்ல முன்னேற்றம் காணும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் அடையும் அதனால அரசாங்கம் தேவையான வசதிகளை சிறு சிறு விவசாயிகளுக்கும் அதை அதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கு செய்து கொடுக்குமாறும் நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மாணவர்களும் எவ்வளவு வந்து தூரம் வந்து சென்று படிக்கிறாங்க அப்படின் சொன்னால் பத்து கிலோமீட்ரு தூரம் இருபது கிலோமீட்டர் தூரம் போய் படிக்கிறாங்க